வழக்கத்துக்கு மாறாக கிணத்துல ஏதாவது வாளியோ இல்லை ஏதாவது உழுந்துட்டா அதை வந்து தண்ணிக்குள்ளே முழுங்கிப் போய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ ரொம்ப ஆழமா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு முழுங்கிப் பார்ப்போம் நம்மளால் தம் கட்டி முடிஞ்சால் எடுத்துடுவோம் சிலருங்க வந்து அது காது வலி எடுத்துக்கும் பாதியிலேயே கூட ஓடி வந்துடுவாங்க சிலர் ரெண்டு காதும் வெச்சுக்கின்னு அப்படியே கீழே போய் எடுத்துட்டு வருவாங்க இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிறவங்கள எல்லாம் கூட அந்த மாதிரி சில டைமில் எல்லாம் காப்பாத்திக்கின்னு இருக்கிறாங்க போய் தண்ணிக்குள்ளே உக்கார்ந்துக்கின்னு யோகா மாதிரியும் மூச்சு பிடிச்சு செய்கிறாங்க வந்து வந்து செய்கிறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி யோகா முறையில் மூச்சு பிடிச்சு நிற்கிறாங்க நிற்கிறாங்க மற்றபடி இந்த எடுத்து போடுறத தூக்கித் துக்கி போடுவாங்கள்ல ஆற்றுக்குள்ள அந்த மாதிரி போய்ட்டு அது திருப்பி எடுத்துட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி சிலர் நீயுறாங்க நீச்சல் கத்துக்கிறாங்க